நான் வந்து இன்னைக்கி அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி மீன் குழம்பு இது எல்லாம் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இது பண்ணியிருந்தேன் அப்புறம் அஞ்சு பேர் சாப்பிட்ற நாலு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி ஃபுல் மீல்ஸ் போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கெல்லாம் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் நான் டெசர்ட் கேக்கு அதலாம் மறந்துவிட்டேன் அதனால மறுபடி அந்த லிஸ்ட்லேயே எனக்கு வந்து டெசர்ட் டெசர்ட்டில் வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி கேக் வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ப்ரெட் அல்வா போட்டுருங்க ப்ரெட் அல்வா ஒரு மூணு பேத்துக்கு அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி அப்டிம்பாங்கள்ல அந்த அதல்லாம் போட்டுருங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி போட்டுருங்க அதுக்கப்பறமேல் உங்கள் ஹோட்டலில் எந்த டிஷ் ஃபேமஸாக இருக்கோ அது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி எனக்கு போட்டுருங்க அதுக்கப்புறம் மிச்சதை இந்த சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் இதெல்லாம் போட்டுருங்க அப்புறம் வந்து இது வந்து எத்தனை நேரத்தில் வரும்ங்க எத்தனை நேரத்துலேனா ஒரு எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வேணும்ங்க ஏன்னா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துகிட்ருக்காங்க ஏன்னா அவங்க வந்ததும் சாப்பாடு போடணும்ல அதனால அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த டெசர்ட்டில் வந்து சாக்லேட்டில் சாக்லேட் ஐட்டம்லாம் வச்சுடுங்க அப்புறம் வந்து கேக்கும் எனக்கு சாக்லேட்டில் தான் வேணும் அல்வா மட்டும் ப்ரெட் அல்வா அப்புறம் வந்து எது இதில் இருக்கோ அது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு சிக்கன் பாப்கார்ன் அதெல்லாம் வேணும் அதுக்கப்புறம் வந்து லெக் பீஸ் வேணும் அதுக்கப்புறம் க்ரில் சிக்கன் வேணும் அப்புறம் மட்டன் சுக்கா வேணும் கண்டிப்பாக இது எல்லாம் எனக்கு வேணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் அல்வாவில் நிறைய முந்திரி இதெல்லாம் போட்டு தாங்க அதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக பால் பாயசமும் இளநீர் பாயசமும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி வேணும் இவ்வளோதாங்க